கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அப்படீன்னு பார்த்தா பார்த்தா வீட்டு வசதி வந்துட்டு எல்லாமே நல்லா தான் நல்லா இருக்கும் அதிகப்படியாக அவங்க அவங்க சொந்த சொந்தமாக அவங்க நிலம் வாங்கி அவங்க வீடு கட்டி அதிகப்படியான மக்கள் அப்படி தான் இருக்காங்க ஒரு சில மக்கள் வந்துட்டு தங்கிறதுக்கு அவங்களுக்கான சொந்தமான வீடு எதுவுமே இல்லாத இல்லாததனால் வாடகை வீட்டில் அதிகப்படியான மக்கள் அதுவும் முக்கியமா கிராமம் சைடில் அதெல்லாம் பார்த்தீங்கனா கிராமத்து சைடுலலாம் வந்துட்டு மக்கள் எல்லோருமே அவங்களுக்கான சொந்த நிலம் வச்சு அவங்களுக்கான அந்த அளவுக்கு மாடி மாடி அடுக்கு மாடி வீடுகள் அப்படி இல்லைன்னாலும் அவங்களுக்கு தேவையான ஒரு குடிசை வீடுனாலும் அவங்களோட சொந்த நிலத்துல அவங்க போட்டு அதில் நிம்மதியாக அவங்க வாழ்ந்திட்ருப்பாங்க ஆனால் நகர்புறத்தை நகர்புறத்தில் பார்த்தீங்கனா அவங்க மாடி வீட்லேயே இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான வசதிகள் இல்லை அப்படீன்ற மாதிரிதான் அவங்க வந்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் நெ நிறைய காடு அதெல்லாம் வந்துட்டு இப்போது அழிச்சுட்டு வந்து எல்லாம் குடியிருப்பு நிறைய குடியிருப்புகளாக மாற்றிக்கிட்டே இருக்காங்க அந்த குடி அந்த காட் அந்த காட்டை நிலம் விளை நிலத்தெல்லாம் அழிச்சுட்டு அவங்க வந்து காடாக மாற்றி விளை நிலத்தெல்லாம் அழிச்சுட்டு அடுக்கு மாடி வீடுகள் கட்டி வாடகைக்கு வந்து விட்டு அவங்க வந்துட்டு நிறைய ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் ஒர்க்லாம் நிறைய பண்ணிட்டுருக்காங்க ரியல் எஸ்டேட் வேலைகளெல்லாம் நிறைய பண்ணிட்டுருக்காங்க வீடு வாடகை அப்படீன்னு பார்த்தீங்கனா அவங்க அவங்களோட அவங்களே வாங்கி அவங்களே கட்டி நமக்கு அதிகப்படியான ரேட்டில் ஒரு ஒருத்தங்க தங்கிற ரூம் ரூம் ஒருத்தங்களுக்கான வாடகை அப்படீனா பார்த்தீங்கனா கூட மாசம் மூவாயிரம் மூவாயிரத்தி ஐந்நூறு இது அதுவும் இல்லாமல் மின் கரெண்ட் தண்ணி வசதி இந்த மாதிரி எல்லா வசதியுமே கிடைக்கும் ஆனால் அதுக்கும் நாம்ம தனியாக வந்துட்டு அவன் பணம் கட்டி நாம்ம அதை சே சேர்ந்துக்குற மாதிரியான வசதிகள் தான் இருக்குது தனியாக சேர்ந்துக்குறவங்க வசதி தான் இருக்கு வீட்டு வாடகை அப்படீன்னு பார்த்தா ரொம்ப மிகவும் அதிக அளவில் தான் வீட்டு வாடகை வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க காடு காடு எல்லாம் அவங்க வந்துட்டு விவசாயம் பண்ணுற நிலத்தை எல்லாம் அவங்க வந்துட்டு விளை நிலம் வீடு கட்டுறதுக்கான மனைகளாக மாற்றி விவசாயத்தை அழிக்கின்ற அளவுக்கு எல்லா இடத்துலையுமே கள்ளக்குறிச்சினு இல்லாமல் எல்லா மாவட்டத்திலேயுமே எல்லா மாவட்டத்துலேயுமே வந்துட்டு விளை நிலங்களை விவசாய நிலங்களை வந்துட்டு மனைகளாக மாற்றி விற்பனை செஞ்சுட்ருக்காங்க கள்ளக்குறிச்சி மட்டும் அதில் வந்து விதி விளக்கல்ல எல்லா மாநிலமும் அப்படிதான் இருந்துட்ருக்கு எல்லா மாநில சீ எல்லா மாவட்டங்களிலுமே இது தவறு நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதனால் வந்துட்டு எல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க